ஏதோ அந்த காலத்துலலாம் வந்து போலியோ தடுப்பூசியே போடாமல் விட்டாங்க அதனால் எவ்வளோ பேர் எங்கள் ஏஜ்ஜு வயசு உள்ள பசங்கள்லாம் நிறையா பேர் வந்து ரொம்ப இதானாங்க அதனால் பாதிக்கப்பட்டுருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னா நான் எல்லாரையுமே சொல்லுறது ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை போலியோ தடுப்பூசி போடுவாங்க கண்டிப்பாக போய் போட்டுக்கோங்க ஆஸ்பத்திரியில போடுவாங்க அதுமாரி கோயிலில் போடுறாங்க பஸ்டாண்டில் போடுறாங்க அதுமாரி சொல்லுறது நம்ப வந்து அதை நேரில் பார்த்து இது பண்ணதுனால இப்போ வர மக்க பிள்ளளைகள்லாம் பாதிக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால இதெலாம் சொல்லிடுறது எப்பையுமே வந்து மாசக்க வருஷக் கடைசியில டிசம்பரில் ஒரு தடவை போடுவாங்க டிசம்பர் வந்து முத வாரம் போடுவாங்க அதமாரி ஜனவரி பொங்கல் கழிச்சு ஒரு தடவை போடுவாங்க அப்படின்லாம் சொல்லி மக்களுக்கு நான் அதுலேந்து தான் வந்து போலியோ பற்றி எப்படிலாம் பாதிக்கப்பட்டாங்க அதெலாம் பற்றி சொல்லுறது வந்து நம் நம்பளால் நாலு பேர் நல்ல நன்மையடையனும் நம்பளை அந்த பார்த்து நம்ப எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம் அவங்களால பாதிக்கப்பட்டவங்களை பற்றி சொல்லி நம்பளால் நாலு பேர் நல்ல பேராக அதை பற்றி சொல்லுறது வருஷத்துக்கு ரெண்டு தட போடுவாங்க கண்டிப்பாக போடணும் அஞ்சு வயசு இதுவரைக்கும் இப்போ கண்டிப்பாக போடணும் வருஷத்துக்கு ரெண்டு ஊசி போடணுன்னு நான் சொல்லி இது பண்ணி இது பண்ணுறது